என்னோட ஒரு பெரிய சாதனை அப்படின்னு என்னென்னா நான் சின்ன வயசில் எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப ரொம்ப புடிக்கும் எங்கம்மா வந்து எனிடைமு வந்து என் கூட என் ஃபேம்லி கூட இருந்ததை விட அவங்க எங்கள் வீட்டு அடுப்பாங்கரைல இருந்ததுதான் அதிகம் அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன் நிறைய எல்லோருமே வந்து எல்லாக் கொழந்தைங்களும் அவங்க அம்மாவுக்கு வெட்டிங் டே பர்த் டே அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நிறையா கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்பிடிலாம் எந்தவொரு டேவும் எனக்கும் தெரியாது நானும் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதுனேன் சின்ன வயசுலே எழுதிட்டேன் எங்கள் அம்மாட்ட எழுதி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருந்துது அந்த கவிதை எங்கள் அம்மா ரொம்ப என்னை அப்ரிசியேட் பண்ணாங்க நல்லாயிருக்கு நல்லா எழுதுற அப்டின்னு சொல்லி ஆனால் இதை ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு எழுதுன கவிதையும் மற்றவங்களுக்கு தெரியும்னு எனக்கு ஒரு ஆசை சின்ன வயசில் அப்போது அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு நான் ஒரு சவென்த்து அண்ட் சிக்ஸ்த்து அந்த ஏஜ் அந்த க்ளாஸ் படிக்கும்போது அது எழுதுனேன் அது எல்லோருக்குமே தெரியலை எப்படி தெரிய வைக்கிறது அப்டின்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் யாருக்கும் நான் எங்கள் அம்மாவுக்கு எழுதுன கவிதை யாருக்கும் தெரியலையே அப்படினு அப்டிங்கும்போது நான் காலேஜ் படிக்கும்போது காலேஜில் வந்து காலேஜ் லெவலில் ஒரு புக்கு மாணவர்களோட ஸ்கில்லுலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட என்னென்ன திறன் இருக்குது அப்டின்னு பாக்கிறதுக்காக அந்த க்ளாஸ் வைஸாக வந்து என்னென்ன உங்களுக்கு அது டேலண்ட் இருக்குதுன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பேப்பரில் எழுத சொன்னாங்க அப்போ வந்து என்னோட அந்த அம்மாவை அம்மாவுக்கு எழுதுன கவிதையை வந்து நான் எழுதுனேன் எழுதுனவுடனே சார் எடுத்துட்டுப் போய்ட்டு ப்ரிண்ட் பண்ணி அந்த புக்கில் வந்தது அந்த கவிதை நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதைப் பார்த்துட்டு எங்க காலேஜ் ஃபுல்லாக யார் இந்த கவிதை எழுதுனது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு எல்லோருக்கும் தெரிஞ்சு அதை மொபைல் மூலிமா அதை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணி எனக்கு எனக்கு நிறையப் பேர் எனக்கு சொன்னாங்க நல்லாயிருக்கு கவிதை சூப்பராக இருந்தது அப்படி அப்படி அப்படின்னு ரொம்ப பெருமையாக வந்து பாராட்டி பேசினாங்க இன்னும் நான் இதுவரைக்கும் நான் என் நான் எழுதுன ஃபஸ்ட்டு கவிதை அதுதான் அதுதான் நான் எழுதுற நான் எழுதுன லாஸ்ட் கவிதையும் அதுதான் எங்கள் அம்மாவுக்குன்னு எழுதுனது இப்போ எல்லோருக்கும் தெரிஞ்சு எல்லோருமே என்னை பாராட்டுற அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு